ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது